ஊட்டச்சத்து இல்லாதது எங்களுக்கு வந்து எப்படின்னா தண்ணியெல்லாம் சுத்தமா தான் இருக்குது சாப்பாடு எல்லாம் சுத்தமாக தான் இருக்கு மொத கிடச்ச மாதிரி இந்த புரோட்டீன் கீரை கீரை வகை எதுவுமே கிடைக்கிறது இல்லை அவங்க கீரை காட்டில் போட்டாலும் ஒழுங்காக வளர்ச்சி வளர்க்க முடியல மக்களுக்கு ரொம்ப புரோட்டீன் இல்லாமல் சத்து குறைபாடுனால குழந்தைகளும் மூளை வளர்ச்சி ஸ்கைவரா பார்க்குறாங்க ஸ்னைவரா அது கொஞ்சம் சத்து இல்லாதனால் தான் காரணம் தான் மற்றபடி எதுவும் இல்லை மக்களுக்கு பிடுச்ச மா மக்களுக்கு பிடுச்ச புரோட்டீன் இதெல்லாம் முத ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில் ஒன்னுமே இல்லை தண்ணியை வந்து சால்டு வாட்டர் தான் உப்பு தண்ணி தான் உப்பு தண்ணி வரதுனால் முடி உப்பு தண்ணியில் குளிக்கிறதுனால் முடி கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது பாதிப்பாக இருக்குது அது இயற்கை அது இயற்கையை வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அது வாட்ரு பொறுத்தளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது புரோட்டீன பொறுத்தளவுக்கு விவசாயி விவசாயி தான் விவசாயி வந்து விவசாயம் பண்ணால் நல்லா இருக்கும் எங்கள் ஊரை சுற்றி காடுலாம் நிறையா இருக்குது அந்த காடெல்லாம் ஃபிளாட்டு தான் போட்டு விற்கிறாங்க அந்த ஃபிளாட் போடாமல் கொஞ்சம் விற்றாங்க காட்டில் விவசாயம் பண்ணுனாங்கன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பிடிச்ச சாப்பாடு உணவு பார்த்தா இப்போ இருக்கிறதுக்கு நூடல்ஸு இது தான் மக்கள் எல்லாமே சாப்பிட்றாங்க பிடுச்ச நூடல்ஸ் முத வந்து இப்போ பிடுச்ச மாதிரி சாப்பிடனும்னா முத கலி கூழ் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரிலாம் சாப்பிடாங்க இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை அதெல்லாம் எங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது பால்லாம் இப்போது புரோட் பாலை குடிக்கிறோம் பாலை குடிக்கிறோம் வேறு என்ன ஹெல்த்தான கீரை புளிச்ச கீரை இந்த கீரை இந்த மாதிரி சாப்பிட்றோம் முருங்க கீரை சாப்புடுவோம் அவ்வளோ தான் மக்களுக்கு கிடைச்சது இப்போ கிடக்கிறதே இதான் கிடக்கிது எங்ககிட்ட வேற எதுவுமே கிடைக்க மாட்டுது புரோட்டீன் வேறு எதுவும் இல்லை ஜிம்முக்கு போனால் கூட ஒர்க்கோட் பண்ணிட்டு வந்தால் கூட சாப்புட்றத்துக்கு ஃபுட்டு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை ஃபுட்டு கிடைக்கும் கிடைக்கிறத வச்சு அட்ஜெஸ்ட் பண்ணிப்போம் மில்க்கு எக்கு பால் குடிப்போம் முட்டை சாப்பிடுவோம் கீரை வகை சாப்பிடுவோம் முருங்கை கீரை புளிச்ச கீரை காட்டு கீரை இந்த கீரெல்லாம் கிடைக்கும் அப்புறம் உருளக்கிழங்கு சக்கரவல்லி கிழங்கு இதெல்லாம் கிடைக்கும் இத வச்சு சாப்பிட்டு உடம்ப ஹெல்த்தியா வச்சுப்போம் சால்டு வாட்டர அந்த தண்ணிய வந்து மினரல் வாட்ரு கேனு தண்ணி வாங்கிப்போம் அந்த தண்ணியை தான் பயன்படுத்துவோம் அதனால ரொம்ப பயனுள்ளாதாகருக்கும்